எங்கள் வீட்டில் வந்து தக்காளி செடி வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் செடி கொத்தரங்காய் செடி இதுமாரியான நிறையா செடிகள் வந்து நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பச்சை மொளகாய் இருந்துச்சுன்னா அதுவும் நிறைய நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் அப்புறம் கொடிகள்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு பொடலங்காய் கொடி பொடலங்காய் கொடியெலாம் வந்து நம்ப சும்மா சாதாரணமாக போட முடியாது அதை வந்து ஒரு பந்தல் மாதிரி போட்டு பந்தல் மேல்தான் அந்த கொடியை நம்ம ஏற்றி விடுவோம் அப்போதான் வந்து மேலே வந்து செடியும் கீழே வந்து பொடலங்காய் காய்ச்சி கீழே தொங்கும் அதுக்காக அப்புறம் வந்து அதேபோல் தான் வந்து அவரைக்காய் செடியும் வந்து அவரைக்காய் செடியும் நம்ப வந்து சாதாரணமாக கீழே போட்டுட முடியாது மற்றபடி தக்காளியெலாம் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு வெதையை எடுத்து போட்டாலே அது வந்து தக்காளியை நல்லா அழுகி போன தக்காளியாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு மண்ணில் வந்து பிழிஞ்சி விடுணும் பிழிஞ்சி விட்டதுக்கப்றம் அது விதைகள்லாம் கீழே விழுந்துடும் விழுந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக அது மேலே தண்ணியை மட்டும் தெளிச்சு வச்சுட்டு மண்ணு இருந்ததுனா மேலே போட்டு தூவி விட்டு ரொம்பலாம் போட்டு மூட கூடாது லைட்டாக தூவி விட்டு விதைகள்லாம் மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு ரொம்ப வெயில் படாமல் இருக்கிறதுக்காக வைக்கோல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுர்ணும் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிக்கடி தண்ணி நம்ப ரொம்ப ஊற்ற கூடாது ஏன்னால் மண் கரஞ்சிட்டுனால் ஸோ விதைகளும் வந்து அழுகி போன மாதிரி ஆகிடும் அதனால நம்ப என்ன பண்ணணும் தக்காளி செடிக்கு அதுக்கெலாம் என்ன பண்ணணுன்னா தண்ணியை வந்து தெளிச்சு உடணும் அது கொஞ்சம் தூரம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அது மேல் தண்ணி ஊற்றவே ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் செடிகள் மேல் வந்து நம்ம தண்ணி தெளிச்சுதான் விடணும் அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடியை நம்ம என்ன பண்ணணுன்னா வீணாக போன கத்திரிக்காய் இருக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அதோடைய வெதைகளை மட்டும் எடுக்கணும் வெதைகளை மட்டும் எடுத்து அதில் வந்து சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்கணும் அடுப்பு சாம்பல் இருந்ததுனா அந்த சாம்பலையுமே எடுத்து வெதைகளை போட்டு நல்லா பிரட்டி கொஞ்சம் நேரம் காய வைக்கணும் காய வச்சதுக்கப்பறம் தான் நம்ம வந்து அந்த செடிகள்லையே வந்து போட முடியும் அந்த மாதிரி வெண்டைக்காயைவும் வெண்டைக்காய் வெதை இருக்குது இல்லையா அதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் வளந்துடும் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஒரு எங்கேயாவது ஒரு காய் கருவேப்பிலை காய் வந்து கீழே விழுந்தாலே அதுலேருந்து கருவேப்பிலை மரம் வந்து முளைக்குன்னு சொல்லுவாங்க அதேபோல் கொத்தமல்லி இல கொத்தமல்லி இல வந்து எப்படி இருக்கும்னா நம்ம வந்து மிளகாய் மல்லி அரைக்கிறோம் இல்லையா அந்த மல்லியை வந்து நம்ப உடைக்காம முழு மல்லியாக இருக்கும் நம்ம மிளகா மல்லி அரைக்கிற மல்லி அந்த மல்லியை எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன கரச்சட்டியில் என்ன பண்ணும்னா மண்ணு கொட்டி அது மேலே இந்த மல்லியை தூவி வச்சு அதுக்கு மேலே மணலை தூக்கி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சாம்பல் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அது வளராமல்தான் இருக்கும் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அதுவாகவே ரெண்டு ரெண்டு கெளை மாதிரி ரெண்டு ரெண்டு இல வைக்கும் அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வந்து வைக்கணும் எடுத்தோடனேலாம் அதில் நம்ம தண்ணி வந்து ஊற்றவே கூடாது அது சாதாரணமாக எப்படி இருக்கும்னால் செடி மாதிரி நட்டு நட்டுக்கிட்டுதான் நிற்கும் அந்த கொத்தமல்லி செடி ஆனால் நம்ப வந்து வீட்டில் தொங்க விடுறோம் இல்லையா பூ பூ வந்து வச்சு அதுலேருந்து ஜாடிலேருந்து கீழே பூ தொங்குது இல்லையா அந்த மாதிரி நம்ப கொத்தமல்லி விதைய வச்சோம்னால் அது வளர்ந்து வளர்ந்து கீழே கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நீட்டாமாவே வளர்ந்து வரும்